விவசாயம் என்பது நம் நாட்டின் முக்கிய ஒரு மேலாண்மை தொழிலாக உள்ளது அதன் முக்கியத்துவம் அறியாத சிலர் விவசாய நிலங்கள் இருந்தும் அதனை பின்பற்றி விவசாயம் செய்ய இயலவில்லை காரணம் தற்போதைய வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியே காரணம் என்றும் கூறலாம் இதற்கு முக்கிய காரணமாக அமைவது நீர் பற்றாக்குறை மற்றும் நிலத்தில் அதிகமாக பூச்சிக்கொல்லி உரங்களை இடுவது போன்ற காரணங்கள் விவசாயம் செய்வதில் அதிகம் ஆர்வமின்மையை ஏற்படுத்துகிறது விவசாயத்தின் முக்கியத்துவம் எனக் கூறினால் உணவு பற்றாக்குறையை தீர்க்க விவசாயமே மூலகாரணமாக அமைகிறது இதனை விவசாயத்தின் மூலமாகவே நமது உணவு தேவையானது பூர்த்தி அடைகிறது இதன் காரணமாக நாம் விவசாயத்தை பின்பற்ற வேண்டியது அவசியமாக உள்ளது வளர்ந்து வரும் தலைமுறையினருக்கு விவசாயத்தின் முக்கியத்துவம் அறியாமையே விவசாயம் செய்வதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூலம் அவர்களை ஊக்கப்படுத்தலாம் மேலும் விவசாயிகள் பலர் இருந்தும் அவர்களுக்கான சரியான ஒரு மதிப்பானது கிடைக்க பெறாமையே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அவர்களிடம் காணப்படும் மனக்குறைகளை தீர்க்கவும் குறைபாடுகளை களையவும் வேண்டியது அரசின் கடமையாக உள்ளது விவசாயிகளின் செயல்பாடுகள் மட்டுமன்றி அவர்களது தேவையினை அறிந்து அரசானது அதற்கான திட்டங்களை தீட்டி அவர்கள் முன்னேற்றம் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கான எந்த ஒரு செயல் திட்டத்தினையும் அரசு அமல்படுத்துவதற்கு முன்பு அவர்களது கருத்துக்கேட்பினை நடத்திட வேண்டும் மேலும் வளர்ந்து வரும் சமுதாயத்தினர் இடையே விவசாயம் பற்றிய ஆர்வத்தினை ஏற்படுத்துதல் அரசின் முக்கிய கடமையாக உள்ளது விவசாயத்தில் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கலாம் மேலும் விவசாயத்தின் எந்த ஒரு இடையூறுமின்றி நடத்திட போக்குவரத்து துறையினை சரிவர செய்தாலும் விவசாயம் மேம்பட வழிவகை செய்யும் விவசாயத்தில் எந்த ஒரு குறைபாடுமின்றி செயல்பட்டால் மட்டுமே உணவு பற்றாக்குறையானது நம் நாட்டில் தீரும் உணவு பற்றாக்குறையை தீர்க்க விவசாயம் மட்டுமே நம் நா நமது நாட்டின் முதுகெலும்பாக செயல்படுகிறது அதிக அளவில் நீர் பற்றாக்குறையினை தவிர்த்து விவசாயம் மேம்பட செய்தலே உணவு பற்றாக்குறையை தவிர்க்க சிறந்த வழியாக கருதப்படுகின்றது எந்த ஒரு சூழலும் மாணவர்கள் அல்லது கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு விவசாயம் பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்துதல் வேண்டும் விவசாயிகளின் தற்கொலை முயற்சியினை தவிர்க்க அரசு சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதலும் வேண்டும் விவசாயத்தின் முக்கியத்துவம் கருதி அதன் வ வளர்ச்சியின் காரணமாகவே நம் நாட்டின் வளர்ச்சியானது செயல்படுகிறது என்பதை அரசு மற்றும் பொதுமக்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே விவசாயமானது மென்மேலும் வளர்ந்திட முடியும் விவசாயிகளின் குறைகளை தீர்த்திட ஸ் முறையான சட்டங்களை ஏற்றி அதன் வகையில் வழிவகை மூலம் விவசாய சட்டங்கள் மூலம் செயல்படுதல் வேண்டும் விவசாயிகளது குறைகளை தீர்த்திட அரசானது முன்மொழிய வேண்டும் என்பதில் எனது கருத்தாக அமைகிறது